எங்கள் ஊரை சுற்றி நிறைய கோவில்கள் சுற்றுலா தளங்கள் இருக்குது நாகூர் ஆண்டவர் கோவில் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவாரூர் தியாகராஜர் கோவில் பூந்தோட்டம் சரஸ்வதி அம்மன் கோவில் தஞ்சாவூர் பிரகதீஷ்வரர் கோவில் இந்த மாதிரி உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தளங்கள் இருக்கிற இடத்துக்கு வெளிநாடுகளில் இருந்தும் வ் வெளியூரில் இருந்தும் அப்புறம் வடமாநிலங்களில் இருந்தும் நிறையா மக்கள் சுற்றி பார்க்கறதுக்காக வராங்க அப்படி வரவங்க எங்கே தங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது அப்புறோம் அவங்க எந்த ஊருக்கு எப்படி போகணும் எந்த பஸ்ஸில் ஏறி போகணும் எந்த ட்ரெயினில் ஏறி போகணும் எவ்வளவு தூரம் எவ்வளோ நேரத்தில் போய் சேருவோம் எத்தனை நாள் தங்கி சுற்றி பார்க்க முடியும் ஒரு கோவிலை சுற்றி பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம போகிற இடத்துல இந்த ஊரை சுற்றி ஒரு நல்ல உணவு கிடைக்குமா எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய தகவல்களை தெரிஞ்சுகிறது ஒரு சவாலாக இருக்குது